விவசாயம் செஞ்சின்னு தான் வரோம் இப்போது விவசாயத்தை தவிர்த்து தொழில்னாக்கா நான் வந்து இப்போ வந்து கடத்த ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே தொழில் செஞ்சின்னு இருக்கேன் கிரேன் கிரேன்னா அந்த கிணறுல வந்து கிணத்துல வந்து மண்ணு வாரி கொட்டுறத்துக்கு கிணறு வெட்டுறத்து விவசாயம் சார்ந்த தொழில்தான் அதுவும் விவசாயம் சார்ந்தது தான் விவசாயிகளுக்கு வந்து கிணறு வெட்டி விட்றது தான் அது வந்து போ போட்டு கிணறுலாம் வெட்டி விட்டுன்னு இருந்தேன் அதேமாதிரி தொழில் செஞ்சின்னு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து செஞ்சின்னுக்குறேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து செஞ்சவொன்னே இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து கொரோனா வந்துச்சி அந்த கொரோனா பிரியட்லேருந்து மழை நல்லா வந்து ஆ ஆரம்பிச்சி அப்போயும் மழை தான் வரும் எல்லாம் வரும் போகும் வரும் போகும் அப்படி இருந்துது அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை இப்போ அதுலேருந்து கொரோனா டைம் வந்து எனக்கு என்னோடைய தனிமை இருந்து பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு வந்த பிரச்சனைன்னா வேற எதுவும் இல்லை இது ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா என் தொழில் செஞ்சின்னு இருந்த தொழிலுக்கு வந்தீன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கொஞ்சம் வேலை இல்லாமல் இப்போது நிற்கிறேன் ஆனால் அடுத்து கொரோனா பிரியட்டில் நல்லா மழை வந்துச்சி ரெண்டு மூணு வருஷமா நல்லா ரெண்டாயிரத்தி இருபதுலேர்ந்தே இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் நல்ல மழை தான் இந்த ஏரியாவுக்கு இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல மழை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கிணறுலாம் எதுவும் வடியில அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தொழில் தான் மற்றலாம் விவசாயத்துலயும் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை தொழிலுன்னா அது என்னோட பாதிப்பு எனக்கு அதான் நடந்தது இதான் ஏன் தொழிலுக்கு விவசாயம் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலில் எப்பயுமே நடக்கிறது தான் அதான் மழை காத்து வந்து அதுமாதிரி நடக்கலாம் இந்த விவசாயத்தை தவிர்த்து செய்த தொழில்னா நான் செஞ்ச தொழில் அது என்னு என்னுடைய தொழில் நடந்தது அவ்வளோ தான் வேற எதுவும் இல்லை